நா பை பண்ண ரெட்மீ நோட் டென்னோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா இதோட சைடு மௌண்ட்டடு ஃபிங்கர் ப்ரிண்ட் ஸ்கேனர் இந்த பட்ஜெட்டில் இப்போ ரீசென்ட்டாக வர மொபைல்ஸ் எல்லாத்துலையுமே ஆமலோட் டிஸ்ப்ளே இருந்தால் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் ப்ரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருவாங்க இது அதில் மிஸ்ஸிங் அப்புறம் என்ன தான் இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துவிட்டு ஒன் இயர் ப்ளஸ்ஸு டூ இயரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுன்னு சொல்லிருந்தாலுமே அது அவ்வளோ கன்வின்சிங்காக கொடுக்குறதில்ல இப்போ இந்த மன்த்துக்கு வர வேண்டிய அப்டேட் நெக்ஸ்ட்டு மன்த்துக்கு வரும் அந்த மாதிரி டிலேவாக தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி அடுத்து பேக் கேமராவை தவிர இந்த ஃபோனில் வேறு எந்த கேமராவுமே அந்தளவுக்கு நல்லால்ல இப்போ எய்ட் மெகா பிக்சல் அல்ட்ரா வொய்டு சென்சார் கொடுத்துருக்குறாங்க அது வந்துவிட்டு மெயின் சென்சாரோட கம்ப்பேர் பண்ணும் போது ரொம்பவுமே கலர் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி டூ மெகா பிக்சல் மேக்ரோ அப்புறம் டூ மெகா பிக்சல் டெப்த்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டுமே வேஸ்ட்டு தான் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில அப்புறம் ப்ரைட்னஸ் இஷ்யூ இருக்குது இதில் வந்துவிட்டு என்னென்னா இப்போ நம்ம வெயிலில் அந்த மாரி அதிகமான வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஃபோனை கொண்டு போனோம்னா ப்ரைட்னஸ் வந்துவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாயிருது அது வந்துவிட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியலை கம்மி பண்ணாலுமே மறுபடியும் ஆட்டோ ப்ரைட்னஸ் வச்சோம்னா அது ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கு இது வந்துவிட்டு நம்ம என்ன தான் அவங்ககிட்ட சொன்னாலுமே அவங்க வந்துவிட்டு இதை க்யூர் பண்ணலை